எங்கள் வீட்டில் நாங்கள் வாட்டர் கேன் தான் வாங்குறோம் வாட்டர் ப்யூரிஃபையர் யூஸ் பண்ணுறதில்ல எதனாலனால் அதை வந்து மெயின்டெயின் பண்ணுறதுக்கும் சார்ஜஸ் ஜாஸ்தி ஆகுது அதில் இருக்கிற வீண் போகிற உப்பு தண்ணியும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறதில்ல அதனால் நாங்கள் வாட்டர் கேன் தான் வாங்கி அதை வந்து சூடு பண்ணி ஆற வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாேருமே இதை வந்து மருத்துவர்களும் இது சரின்னு தான் சொல்கிறாங்க இதனால் தண்ணியில் இருக்கிற கிருமிகளும் செத்து போய்விடும் அப்படினு சொல்லி சொல்கிறாங்க ப்ளஸ் என்னென்னால் வாட்டர் ப்யூரிஃபையரில் இப்போ காப்பர் வாட்டர் ப்யூரிஃபைங்றாங்க அலுமினியம்னு சொல்கிறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு நல்லதா கெடுதியா இல்லை அதில் இருக்கிற வந்து பொருட்கள் எல்லாம் மாற்றணும்னு சொல்கிறாங்க அது மாற்றாம யூஸ் பண்ணால் நம்மளோட உடம்புக்கு தான் கெடுதி ஸோ அதனால் அந்த காலத்திலேருந்தே நம்ம சூடு பண்ணி தான் குடிக்கிறோம் சூடு பண்ணி குடிக்கிறதே நல்லது தான் உடம்புக்கு இதை ரெகுலராக பயன்படுத்தினாலே போதும்